நான் ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவது படிக்கிறப்போ தமிழ் அ ஆ இ ஈ இப்படி வந்து எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க கற்றுகிட்டோம் அதை அதுக்கப்புறோம் எழுத்து கூட்டி படிச்சோம் த மி ழ் தமிழ்ன்னு எழுத்து கூட்டி படிச்சோம் அப்புறமேட்டுக்கு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் படிக்க முடியாது இப்போ ஒரு பேரக்ராஃப் படிச்சோம்ன்னா அது வரிசையாக எங்களால் படிக்க முடியும் இப்போ பேசிக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிறதுவே பேசின் சொல்லிவிட்டு அந்த கொண்டி இருந்தார்ங்கறதை வந்து கொ ண் டி ரு ந் தார்கள் அப்படின்தான் எங்களால் படிக்க முடியும் அப்படியே படிக்க படிக்க படிக்க எங்களுக்கு தமிழ் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு தமிழ் வந்து மொத்தம் அந்த தமிழெழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழும் நம்ம நல்லா தெரிஞ்சிகிட்டோம்ன்னா தமிழ் படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங் எவ்வளோ பெரிய பேரக்ராஃபாக இருந்தாலும் எந்த இடத்துல தைரியமாக நம்பளால் படிக்க முடியும் தமிழ் எழுத்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சின்னா அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் அதனால் எங்களுக்கு தமிழ்னாகவே ரொம்ப பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகதான் இருக்கு